நான் கிராமப்புறத்தில் வசித்து வருகிறேன் இங்கு பெரிய நீர் நீர் நிலையங்கள் எதுவும் இல்லை ஆனால் சிறு சிறு குட்டைகள் ஏரிகள் உள்ளன நாங்கள் குட்டைகளில் பாதுகாப்பாகக் குளிப்பதற்கு சில வழிமுறைகளை மேற்கொண்டு வருகிறோம் அதில் இன்று வண்டியில் இருக்கும் டயர்களைப் பயன்படுத்தி பாதுகாப்பாகக் குளித்து வருகிறோம் வண்டியில் இருக்கும் டயர்கள் நீரில் மிதக்கும் தன்மையைக் கொண்டது ஆதனால் நாங்கள் அந்த வண்டியின் டயர்களை எங்கள் மேல் அணிவித்து நீச்சல் அடிப்பதற்கு பயன்படுத்துகிறோம் எங்கள் ஊரில் குளங்களில் குளங்களில் பாசிகள் அதிகமாக இருக்கும் ஆதலால் நீச்சல் பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது நாங்கள் வழுக்கி விழுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மேலும் சில பள்ளங்கள் எங்கள் குளம் குட்டைகளில் உள்ளது ஆதலால் சிறு பிள்ளைகள் நீச்சல் பயிற்சி மேற்கொள்ளும் போது அவர்களுக்கு இது ஆபத்தாக இருக்கும் ஆதலால் நீர் நிலையங்களில் நாம் நீச்சல் பயிற்சி மேற்கொள்ளும் போது மிகவும் பாதுகாப்பாக பாதுகாப்பு உப உபகரணங்களைப் பயன்படுத்தி பாதுகாப்பாக நீச்சல் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும்